ஆ ஆமாம் சார் ஷாப் சார் ஆ ஆ சரி ஓகே சார் ஓகே சார் சொல்லுங்கள் சார் எந்த மாதிரி க்ளீனிங் குட்ஸ் சார் சார் தேவை சார் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் சார் ம் சொல்லுங்கள் சார் ஆ ரின் பார் இருக்குது சார் எப்படி சார் இந்த சோப்பா வேணுமா இல்லை சேஷேவா இந்த மாதிரி லிக்விட் வேணுமா ஆமாம் சார் ஆமாம் சார் ம் சரி ஓகே சார் ம் ம் ஓகே சார் ஓகே சார் ஆ இருக்குது சார் அது டுவெண்ட்டிலியும் இருக்குது சார் ஃபார்ட்டிலியும் இருக்குது சார் எல்லாமே டுவெண்ட்டினால் டூ ஃபிஃப்ட்டி எம்மலு ஃபா ஃபார்ட்டினா ஃபிஃப்ட்டி எம்மலு எது சார் போட சரி ஓகே சார் ம் ம் எத்தனை சார் ம் சரி ஓகே சார் சரி நீங்கள் அட்ரெஸ் கொடுங்க சார் டெலிவரிக்கு ம் டுவெண்ட்டி ஒன் நாப்பாலியர் ஸ்ட்ரீட் கீழ்பெரும்பாக்கம் ம் சரி சார் உங்கள் டெலிவெரி டேட் எப்போ சார் வேணும் ம் ஈவினிங்கா சார் ஓகே டைமிங் வந்து சார் ஓ அண்டர் ஃபோர் தேர்ட்டி அபோவ் ஈவினிங் சரி ஓகே சார் எப்படி சார் நெட் பேமண்ட்டு எப்படி சார் நெட் பேமெண்ட்டா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா சரி ஓகே சார் ம் சரி ஓகே ம் சரி ஓகே சார் எதாவது பிரச்சனைன்னா சொல்கிறேன் சார் ஓகே சார் தேங்க்யூ